தோட்டத்தில் ஏர் டேக்ட்ரிய கூப்பிடுவோம் டேக்ட்ரி வந்தால் அது கலப்பையை போட்டு அது நல்லா ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா உழுகணும் நல்லா உழுதா அடியிலருக்குற மண்ணை பூரா தோண்டி தோண்டி தோண்டி தோண்டி வெட்டிவிடும் அது வெட்டி விட்டதுக்கப்பறம் மறுபடியும் ஒரு இன்னொரு கலப்பையை மாற்றி அது ஆழமாக இன்னும் ஆழமாக மண்ணைத் தோண்டி அப்படி ஒரு ஓட்டு ஓட்டுவாங்க டேக்ட்ரிக்கு டேக்ட்ரி இதனுடைய பயன்பாடு டேக்ட்ரி இந்த மாதிரி ஆழமா உழுகும் போது மண்ணுலருக்குற கீழே இருக்கிற கெட்டியான தன்மை எல்லாம் போய் பொத பொத பொத பொத பொதன்னு மண் வந்து இருக்கும் அப்பதான் நம்ம ஏதாவது செடி வச்சோம்னா வேர் சீக்கிரமாக இதாகும் அதுக்கு அந்த டேக்ட்ரி இப்படி உழவோட்டி பயன்படுது இரண்டாவது மண்வெட்டி தண்ணி போகிறது அந்த செடிகளுக்கு எப்படி தண்ணி அந்த தண்ணி கொண்டுபோய் அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன வழி அப்படினா வாய்க்கால் வெட்டணும் வாய்க்கால் ஒரே மண் வெட்டி வச்சு அப்படியே ஒரு செதுக்கிட்டே தோட்டத்தில் எந்தெந்த எந்தெந்த திசையில் எப்படி எப்படி எப்படிலாம் பாத்தி பாத்திக்கா தண்ணி பாய்க்கிறதுக்கு மண் வெட்டியை வச்சு அளவளவாக வாய்க்கால் நம்ம விடுற தண்ணி எங்கேயும் வேஸ்ட் ஆகாமல் அந்த இதுக்குள்ளேயே போகிற மாதிரி ஒவ்வொரு பாத்திக்கும் ஒவ்வொரு பாத்தியாக பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு அந்த பாத்திக்குள்ளேயெல்லாம் தண்ணி போகும் அப்போது நம்ம நீளமாக ஒரு வாய்க்கால் அப்புறம் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக கட்டம் கட்டமாக வாய்க்கால் அதையும் மண் மண்வெட்டியை வெச்சு நல்லா செதுக்கிவிட்டம்னா ஒவ்வொரு பாத்திக்கும் ஒவ்வொரு பாத்திக்கும் தண்ணி இனாம பாய்க்கலாம் பாத்திக்கலாம் அப்புறம் இந்த குழி அங்கங்கே சின்னதாக கடப்பாறையை வச்சு குழியை தோண்டி தண்ணி வந்து அதிகமாக அந்தல்லயும் போகாமல் இருக்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே அதுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஐடியா பண்ணிகிட்டு நாமளே அதை செஞ்சுக்கணும் அப்புறம் இது மருந்து மருந்து அடிக்க தோட்டத்துக்கு அந்தந்த டைமுக்கு அந்தந்த இதுக்கு அடித்தோம்னா தோட்டத்தில் நல்ல மகசூல் நல்ல இது அப்புறம் எந்த காய் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மகசூல் வரலாம்